பதினாலு அஞ்சு இரண்டாயிரத்தி நாலு இருபத்திரெண்டு நாலு இரண்டாயிரத்தி மூணு ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு